மாநிலத்தில் உள்ள முக்கிய மத அடையாளங்கள் அல்லது வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தலம்னு சொல்லும் போது நான் எனக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது சோழர்கள் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மகாபலிபுரம் கற்கோவில்கள் பலவும் ரொம்ப அழகா இருக்கும் மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் இந்த க இது கட்டப்பட்டு இருக்குது இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்குது முன்னோர் பெத்தம் மற்றும் சமயத்தை அதிகாரிக்க அவர்கள் பத்து இயக்கத்தின் போது சைவம் மற்றும் வைணவர்கள் ஆக இந்த கோவில் வந்து கட்டப்பட்ருக்குது அதே மாதிரி சோழ ஆட்சியும் மீண்டும் ஒன்பதாம் நூற்றாண்டில் விவசாய சோழல் கீழ் நிறுவப்பட்டது தஞ்சை ஊரையும் தலைநகராக கொண்ட பெரும் ஆதிக்கம் செலுத்தும் அரசை நிறு நிறுவினார் அதை மாதிரி மகாபலிபுரத்தில் இருக்கிற கடற்கரை மிகவும் அழகான கடற்கரை அது மாலை நேரத்தில் அந்த கடற்கரைக்கு போம் போது ரொம்பவும் மிக அக மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி என்ன சொல்லுறது அதோட அழகை வந்து சித்தரிக்கவே முடியாது அம் அடுத்த வழிபாடுதலமா நான் எதை சொல்வேன்னா தஞ்சை பெருவுடையார் கோவில் ரொம்ப ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்ட கோவில் வந்து தஞ்சை பெருவுடையார் கோவில் அங்கே இருக்கிற சிவா பெருமான் சிலையும் நந்தி சிலையும் பார்க்கும் போது வியந்து போயிட்டு பலவும் பல பேரும் அந்த கோவிலை வந்து எப்படி கட்டிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் தமில்நாட்டில் வேறு என்ன கோவில்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா திருத்த திருச்செந்தூர் முருகர் கோவில் திருச்செந்தூர் முருகர் கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற முருகரோட முகத்தை பார்த்தாலே இருக்கிற சந்தோஷம் எல்லாமே அங்கே ஓடி வந்துரும் எல்லா எந்த ஒரு கஷ்டத்தில் போனாலும் சரி அங்கே இருக்கிற முருகரை பார்த்த உடனே மிகவும் அமைதியான மனசு வந்து நம்மளுக்கு வந்துரும் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த கஷ்டம் வந்து தீந்து போயிடும் அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா கடற்கரை அங்கே இருக்கிற கடற்கரையும் மிகவும் அழகான கடற்கரை